மோஸ்ட்லி நான் எல்லா விளையாட்டுமே விளையாடுவேன் இன்டோர் கேம்ஸ்ஸாக சரி அவுட்டோர் கேம்ஸ்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே எனக்கு கேம்னாலே விளையாட ரொம்ப பிடிக்கும் இந்த லூடோ கேரம் பரமபதம் செஸ்ஸு கோலி இதெல்லாம் அதில் ஒரு பகுதி தான் கிட்டத்தட்ட எனக்கு மட்டுமே ஒரு ஒரு எழுபது விளையாட்டுக்கு மேலே தான் விளையாட தெரியும் இப்போ கூட ரீசென்டாக வ பேஸ்கட் பாலும் டேபுள் டென்னிஸ்ஸும் கற்றுட்டுருக்கேன் கற்றுக்கின்னனே வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எதுன்னால் எனக்கு உள்ளரங்க விளையாட்டோடு வெளியரங்க விளையாட்டு தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரிக்கெட்டு ஃபுட் பாலு அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஆனால் இதுலேயும் எனக்கு குறிப்பாக ரொம்ப பிடிக்கிறது எதுன்னால் எனக்கு கிரிக்கெட் மட்டும் தான் பிடிக்கும் ஏன்னால் சின்ன வயதிலேருந்தே இந்த கிரிக்கெட் பார்த்து விளையாடி எனக்கு ரொம்ப அது பிடிச்சிச்சி சொல்லப் போனால் எனக்கு இந்த உலகத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் பிடிச்ச ஒரே விஷயம் என்னென்னால் கிரிக்கெட் எனக்கு படிக்கிறதுக்கு கூட பிடிக்காது ஏதோ சின்ன வயதிலேருந்தே நான் நல்லா படித்து நல்ல ஒரு நிலமையில இருக்கிறது அந்த பேரை காப்பாற்றணுன்றதுக்கு கோசரம் தான் நான் படிச்சுட்டு இருக்கிறனே சின்ன வயதிலேருந்து நல்லா படித்தேன் நல்லா படித்தேன் அப்படின்ற ஒரு பேர் வாங்கிவிட்டேன் ஊரில் சரி அதை காப்பாற்றணும் அந்த ஒரு குறிக்கோளுக்காக தான் நான் விளையாடிகிட்டு இருக்கனே அதுவும் இல்லாமல் படிச்சுட்டு இருக்கேன் அதே மாதிரி அந்த கிரிக்கெட்டுங்ற விளையாட்டு வந்து நான் மொதல் முதல்ல எங்கள் அப்பா தான் நான் ஃபோர்த்தோ ஃபிஃப்தோ படிச்சுட்டு இருக்கும் போதே என்னை வலுக்கட்டாயமாக உட்கார வச்சு பார்க்க வைச்சாரு சரி நானும் பார்த்தேன் அப்போ நான் பார்த்தோன்னே ஒரு பேட்ஸ் மேன் வந்து சிக்ஸ் அடிக்கிறார் ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டில் புல்ஸாட்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ஸாட் மூலயமா ஒரு சிக்ஸ்ஸு ஒன்று அடிக்கிறார் அது வேறு யாரும் இல்லை மக்களால் ஹிட் மேன்னு அழைக்கப்படுற ரோகித்சர்மா தான் அப்போது பிடிக்க ஆரம்பித்து இந்த கிரிக்கெட் இன்றைய வரைக்கும் அவரோடய ஃபேனாக மட்டும் தான் நான் ரோகித்சர்மா ஃபேனாக தான் அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு கிரிக்கெட் ப்ளேயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பிடிக்குன்னோன்னே நீங்கள் விராட்கோலி சச்சின் டெண்டுல்கர் ஏபிடபுள்யூஎஸ்ஸு எம்எஸ் தோனி அந்த மாதிரி நினைப்பிங்க ஆனால் அது வேறு யாரும் இல்லை வோர்ல்டுலேயே நம்பர் ஒன் ஃபீல்டர் அதுவும் நம்ம பெஸ்ட்டு ஃபீல்டர்னு பேர் வாங்கின ரவீந்திர ஜடேஜா அவர்க் கிட்டே பால் போனாலே ஓடுறது பேட்ஸ் மேனெல்லாம் ரன் ஓடுறதுக்கே பயப்படுவாங்க அப்படிப்பட்ட ப்ளேயர் அவர் அதனால தான் எனக்கு இந்த ரெண்டு ரெண்டு பேர் ப்ளேயருமே ரொம்ப பிடிக்கும் பேட்டிங் வந்தால் ரோகித்சர்மா அதே மாதிரி ரோகித்சர்மா பண்ண ரெக்கார்டு இது வரைக்கும் ஒருத்தரால் கூட பீட் பண்ண முடியல ஆனால் ஒரு டபுள் செஞ்சுரி அடிக்கிறதுக்கே ஓடிஐயில் நாக்கு தள்ளுது ஆனால் இந்த மனுஷன் மூணு டபுள் செஞ்சுரி அதுவும் ஒரு ரெக்கார்டு வேறு அண்ட் இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்னு ஒரு டீம் அடிக்க வேண்டிய ஸ்கோரை ஒரு ஆளாக அடிச்சுருக்குறாரு அப்போ பார்த்துக்குங்க அதனால தான் எனக்கு அந்த கிரிக்கெட் மேலே ரொம்ப ஈர்ப்பு வந்ததே செஸ்ஸும் விளையாடுவேன் செஸ்ஸு சின்ன வயதிலே விளையாடி பழக்கம் நல்லா விளையாடுவேன் ஆனால் என்ன எனக்கு அதிர்ஷ்டம் இருக்காது சின்ன வயதிலேருந்தே இந்த இது இந்த ஜோனல் மேட்ச்சி அதெல்லாம் போய் போய் எல்லா மேட்ச்லேயுமே செமி ஃபைனல் அரையிறுதி அரையிறுதி அதாவது செமி ஃபைனலில் தான் தோற்றுட்டு வருவேனே இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட ஃபைனல் போனதே கிடையாது என் நேரமா என்னென்னு தெரியலை செஸ்ஸு நல்லா விளையாடுவேன் செஸ்ஸுலேனா மொத்தம் பதினாறு காயின் இருக்கும் எட்டு சிப்பாய் ரெண்டு மந்திரி ரெண்டு குதிரை ரெண்டு யானை ஒரு ராஜா ஒரு ராணி இதில் ரொம்ப பிடிச்சது எதுன்னால் ராணி தான் பிடிக்கும் ராணி எல்லா மூவ்வும் பண்ணும் எக்ஸப்ட்டு அந்த குதிரை மூவ் தவிர